நகரத்தில் உள்ள நகரத்தில் இருக்கிற பசங்க வந்து எல்லா இடமும் சுற்றி பார்த்துருவாங்க தைரியமாக இருப்பாங்க எல்லார்த்தையும் நல்லா ஃப்ரீயாக பேசுவாங்க எதுவாகருந்தாலும் துணிஞ்சு செய்வாங்க அதே கிராமத்து பசங்க வந்து நகரத்துக்கு போகும்போது கொஞ்சம் எல்லாமே தொடக்கத்தில் தயக்கமாக இருக்கும் ஒரு கடைத்தெருவு மற்றவங்களோட பழக்கம் வழக்கங்கள் புரிஞ்சிக்குறதில் ப தயக்கம் காட்டுவாங்க அது பழகுறவரைக்கும் அப்புறம் பழகிட்ட பிற்பாடு அவங்களும் துணுச்சிவிடுவாங்க அதே கிராமப்புற மக நகர பெண்களை வாழ்க்கை துணையாக அவங்க கிராமபுற இளைஞர் எடுத்தாங்கன்னா அவங்க எதிர்பார்க்குறது எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாகதான் இருக்கும் ஏன்னா நகரப்புற பெண்கள் வந்து ஏழு மணிக்கு எழுந்திருப்பாங்க வாசல் கூட்டமாட்டாங்க த வாச கூட்டுறது தண் கோலம் போடுறது எல்லாம் தெரியாது அவங்க ஏந்திருக்கிறது ஏழு மணிக்கு எதுவாக இருந்தாலும் ஆர்டர் பண்ணி செஞ்சிருவாங்க ஓரளவுக்கு எல்லாமே பிரிப்ரேஷன் வீட்டில் இருக்காது வெளிலந்து வாங்கி செஞ்சு தான் இது பண்ணிவிட்டு போய்விடுவாங்க இதே கிராமப்புற பெண்களாக இருந்தா காலையில ஏந்திருக்கிறது வீடு வாசல் சுத்தம் பண்ணுறதுலேருந்து சாப்பாடு செய்றதுலருந்து எல்லாமே வந்து அவங்க சொந்தமாக செஞ்சு அதை சாப்பிடுவாங்க இதை அவங்க எதிர்பார்க்கும் போது ப நிறைய சிக்கல்கள் வரும் எங்கள் அம்மா இப்படி செஞ்சாங்க எங்கள் அக்கா இப்படி செஞ்சாங்க அப்படினு கிராமப்புற மக்க இளைஞர் வந்து இப்போ அதை சொல்லு சொல்லிகாட்டுவாங்க இதே நகர்ப்புற இளைஞர்கள் அதை வந்து அதை வந்து எதிர் பார்க்கமாட்டாங்க இருக்கா செய் இல்லையா ஆர்டர் பண்ணிக்கலாம் அந்தமாதிரி இதை கேஷுவலாக போய்விடுவாங்க இது தான் வந்து நகர்ப்புற மா விரும்புற கிராமப்புற இளைஞர்கள் வந்து பல சிக்கல்களை எதிர்பார்ப்பாங்க இதை எதிர் கொண்டு நிற்க்குறாங்க ஏன்னா அதை ஏற்றுக்குற மனப்பக்குவம் வரவரைக்கும் கொஞ்சம் கஷ்டபடுவாங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப்பு ஜாலியாக இருக்கும் ஏற்றுக்குற வரைக்கும் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும்